தொழில்நுட்பத்தோடய பயன்பாடு நம்மைச் சுற்றியுள்ள உலகத்துடன் நாம் தொடர்பு கொள்ளும் விதத்தை எப்படி மாற்றியுள்ளது அப்படின்னா தொழில்நுட்பத்தோடய பயன்பாடு வந்து முன்னாடி மக்கள் வந்து தந்தி அனுப்புவாங்க தந்தி அனுப்புகிறது இப்போ ஊருக்கு வர்றேன் அப்படிங்கிறது தந்தி அனுப்பினாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு ஒரு வாரம் கழித்து அவங்கள்ட்ட யாருக்கு அனுப்பணும்ன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் சேந்திடும் ஆனால் அதுக்குள்ளே அவங்களே ஊருக்குப் போய்ருவாங்க லேட்டாக போகும் லெட்டர்ஸ் எழுதுவாங்க அதுக்கப்புறமா அப்போல்லாம் வந்து ஃபோன்லாம் வந்து மெசேஜுலலாம் எதுவுமே அனுப்பிக்க முடியாது ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து ஃபிரண்டு வீட்டுக்குப் போணும்கறதுனாலும் வெளியில் போகணும்னாலும் ஊருக்கு போகணும்னாலும் நாம் இங்கே ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் இந்த மாதிரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டுப் போனால் அவங்களுக்கு செகண்டுல அந்த மெசேஜ் அவங்களுக்குப் போய் சென்ட் ஆகிடுது அவங்களும் அதை ரிசீவ் பண்ணி படிச்சிர்றாங்க இப்போ இருக்க டெக்னாலஜி மாதிரி அப்போ முன்னாடில்லாம் இல்லை இப்போ நம்ம என்ன நெனைச்சாலும் நம்மளால் இப்போ ஃபோன் பண்ணி யார்கிட்டே வேணுனாலும் நம்மளால் பேச முடியும் ஆனால் அங்கே அப்படி இல்லை ஊருக்கு ஒரு பொதுவான ஃபோன் ஒன்று வெச்சுருப்பாங்க அந்தப் பொதுவான ஃபோனில் வந்து யாராவது ஒருத்தங்க இப்போ கடையில் அதாவது பக்கத்தில் இருக்க மளிகைக் கடைகள்லல்லாம் அந்த ஃபோன் வெச்சுருப்பாங்க அந்த ஃபோன் வெச்சுருந்து யாராவது ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க பேர் மட்டும் சொல்வாங்க அந்தக் கடைக்காரங்க பக்கத்தில் இருக்கறவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களை வந்து பேச சொல்வாங்க இன்னொன்று வந்து அப்போல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒய்ட் டிவி தான் பிளாக் அண்ட் ஒய்ட் டிவி அப்படிங்கிறதுனால ஊருக்கு ஒரு பொதுவான டிவி வெச்சுருப்பாங்க அதுவும் நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் நம்மளால் அதிலெல்லாம் பார்க்க முடியாது ஏதாவது புதுசாக படம் வருதா அதை வாரத்தில் ஒரு நாள் ரிலீஸ் பண்ணி மக்கள் எல்லாம் ஒரு இடத்தில பெரிய இடம் அந்த இடத்துல டிவி வெச்சு அதில் உக்கார்ந்து அவங்க பார்ப்பாங்க இப்போ ஆனால் இப்போப் பாத்தீங்கனா இப்போ கலர் டிவி வந்துடுச்சு நம்ம விருப்பப்பட்ட சேனலை நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்போல்லாம் அந்தக் காலத்தில் வந்து பாட்டுச் சேனல்லாம் இல்லை வெள்ளிக்கெழமையானா ஒளியும் ஒலியும் போடுவாங்க அதை வந்து மக்கள் பார்த்துட்டு பாட்டு புதுப் பாட்டு என்னென்னல்லாம் வந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்னா அந்த ஒளியும் ஒலியும் பார்த்தா தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்போல்லாம் டிவியே ரொம்ப பெருசாக இருக்கும் பக்கத்தில் போய் மாத்துறதா இருக்கும் ரிமோட்லாம் அதுக்குக் கிடையவே கிடையாது ஏதோ ரேடியோவில் இருக்கும் பார்த்தீங்களா பட்டன்ஸுலாம் அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்க டிவியில் நாம் எங்கே வேணுனாலும் உக்கார்ந்துட்டு எப்படி வேணுனாலும் மாற்றிக்கலாம் சமூக ஊடகங்கள் மக்களை நெருங்க உதவியது என்று நினைக்கிறீர்களா சமூக ஊடகம் வந்து மக்களை நெருங்க உதவியிருக்குது ஏன் அப்படின்னா எப்படி சொல்றோம்ன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் வைஸ் டெக்னாலஜி வைஸ் அப்படின்ட்டுனு நாம் வந்து ஊடகத்ததை வந்து ப பகிர்ந்துக்கிட்டுருக்கோம் சமூக ஊடகங்களில் சில எதிர்மறையான விளைவுகள் என்ன அப்படின்னா சில பேர் இந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ண முடியாமல் தப்பாக யூஸ் பண்ணி இந்த மாதிரில்லாம் பண்ணிக்கிட்டுருக்காங்க தொழில்நுட்பத்தோடய பயன்பாடு வந்து நிறையவே இந்த உலகத்தில் அதிகரிக்குது அதனால் நாம் அதை புரிஞ்சு செயல்படணும்